எதிர்காலத்தில் தமிழ்மொழி நல்லாவே பாதுகாக்கப்படும் அப்படின் நினைக்கிறோம் இப்போப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஆங்கில மோகம்தான் அதிகமாக இருந்துது எல்லோருமே நிறையா ஆங்கில வழி பள்ளிகளில் சேர்க்க விரும்பினாங்க ஆனால் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய சலுகைகளை தமிழ்வழியில் இருந்து படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க தமிழ்மொழி வழி படிக்கின்ற குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் ஷூ சாக்ஸ்ஸு புக்ஸ்ஸு நோட்டு சைக்கிள் லேப்டாப்பு இந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க இதனால வந்துட்டு மா மற்ற பே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்மொழி வழியில் படிக்கிறதுல படிக்க வைக்கிறதில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது தமிழ்வழி படிக்ல வழியில் படிக்கின்ற குழந்தைங்களுக்கு அதில் தமிழ்வழியில நடத்துகிற ஆசிரியர்களுங்கூட ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு டீச் பண்ணுறாங்க அதை நல்லா அறிவான ஆசிரியர்களாவும் இருக்கிறாங்க தமிழ் வழியில் படிக்கின்ற குழந்தைங்களும் புரிஞ்சி படிக்கிறதினால அவங்களுக்கு அந்த பாடம் வந்து ரொம்ப நல்லாவே மனசில் நிற்கிது புரிஞ்சி அவங்க படிக்கிறாங்க அதனால் தமிழ்மொழியில் படிக்கின்ற மாணவர்களினோடய எண்ணிக்கை வந்து இப்போ அதிகமாக இருக்குது தமிழ்மொழி வழியிலேயே ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பில் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க ஏன் இந்த மாதிரி நிறைய சலுகைகளை வந்து மாணவர்களுக்கு கொடுக்குறதுனால அவர்களை வந்து தமிழ்மொழியில் படிக்கணும் அப்படின் சொல்லி படித்து வராங்க எதிர்காலத்தில் தமிழ்மொழி வந்து கணினி வழியில் படிக்கிறதில் எல்லா ஆங்கில வார்த்தைகளுக்கும் தமிழ்மொழி வந்து கணினியில் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது தமிழில் ஆஃபீஸ்ஸு நிறைய ஆஃபீஸ்லாம் நிர்வாகம் இதெல்லாம் வந்து தமிழ் மொழி தான் வந்து முதன்மையானதாக இருக்கணும் அப்படின் சொல்லி கவர்மெண்ட் வந்து சட்டங்கள்லாம் போடுறாங்க மாணவர்களும் பெற்றோர்களும் தமிழ்மொழியில் படிக்கிறதை இப்போ அதிகமா விரும்புகிறாங்க இப்போ மேற்கல்விகளில் கூட நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து தமிழ்மொழியில் இப்போ மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அதனால் தமிழ்மொழி எதிர்காலத்தில் ரொம்பவே நல்ல பாதுகாக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது தமிழ்மொழியை மேலே எல்லோருக்கும் இப்போ ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது தமிழ்மொழி மேலே ஒரு பற்று நம்ம தமிழ்மொழி அப்படிங்கறது தாய்மொழி அப்படிங்கறதுல ஒரு பற்று இப்போ முன்னவிட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே மக்களுக்கு உருவாகியிருக்குது மற்ற மொழிகளை அவங்க கற்றுக்கிட்டாலுமே கூட தமிழ்மொழியில் பேசுகிறதையும் படிக்கிறதையும் அதிகமாக விரும்புகிறாங்க அதனால் இப்போ எதிர்காலத்தில் தமிழ்மொழி வந்து நிச்சயமாக மேம்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கான நிறைய வழிமுறைகளை நம்மளோடைய அரசாங்கமும் செய்யது அதை வந்து மக்களும் நிறைய பயன்படுத்திக்கிறாங்க அடுத்தது அறிவியல் தமிழ் அப்படின் சொல்லிட்டு புதுசாக உருவாயிருக்குது அறிவியல் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்து தமிழ்மொழி வந்து மொழிபெயர் மொழி பெயர்ப்பாளர்கள் வந்து அந்த அறிவியல் வார்த்தைகள் எல்லாத்தையும் தமிழில் மொழிபெயர்த்து இப்போ வந்து அதில் நிறைய பேர் பிஹெச்டி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் தமிழ்மொழி வந்து எதிர்காலத்தில் நிச்சயமாக ரொம்ப நல்லாவே பாதுகாக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அறிவியல் தமிழ் வந்ததிலேருந்து தமிழ் மொழியோடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது